எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத இன்ஸிடெண்ட்னா போன மாதம் என் பேரப் பையனோடய பர்த்டே அந்த பர்த்டே வந்து ஒரு மறக்கமுடியாத இன்ஸிடெண்ட் அது வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிணோம்னா காலை எழுந்திருச்சவோனே ஃபேமிலியோட கோவிலுக்கு போனோம் நானும் எங்க பசங்க எல்லாருமே பேரப் பசங்க எல்லாருமே சேர்ந்து பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஃபுல்லா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் பிளான் பண்ணிணோம் இந்த மாதிரி காப்பகம் அனாதை ஆஷ்ரமம் அந்தமாதிரி இருக்கிற இடத்துக்கலாம் வந்து சாப்பாடு ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணலாம் சாப்பாடு சாப்பாடு ஃபுல்லா கொடுத்துட்டு அங்கே இருக்கவங்களை சந்தோஷப் படுத்தி பார்க்கலாம் அப்படிங்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்ப வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணிணோம் நாங்களே நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய்விட்டு அவங்களுக்கு கொடுத்து அங்கேயே கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படினு பிளான் பண்ணி நாங்கள் என்ன பண்ணிணோம் கேக் அவங்களுக்கு சாப்பாடெல்லாமே நாங்க ஃபேமிலியாக எல்லாருமே உக்காந்து செஞ்சு ஃபுல்லா என்ஜாய் சந்தோஷமாக இருந்துவிட்டு நாங்கள் எல்லாருமே செஞ்சோம் செஞ்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிணோம் பிரியாணி சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போய்விட்டு காப்பகத்துக்கு இருக்க பசங்களுக்கு ஃபுல்லா கொடுத்தோம் அந்த பசங்க ஃபுல்லா எல்லோருக்கும் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்தமாதிரி போனோம் போகும்போதே நாங்கள் என்ன பண்ணிணோம் காரில் போகும்போதே கேக் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு போனோம் கேக் பசங்களுக்கு சும்மா சின்னதாக ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு ஒரு டிரஸ் அப்படினு போம்போதே நாங்கள் அதை வாங்கிட்டு போனோம் போகும்போதே வாங்கிட்டு போனோமா போய்விட்டு அங்கே போனவோடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து நாங்கள் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கேக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே எல்லாருக்கூடயவும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கே ஃபுல்லாவே எல்லாருமே நல்லா சோஷியலாக பழகுனாங்க அந்த பசங்க எல்லாமே ஜாலியாக ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் இருக்காங்க அங்கே இருக்கும்போதே எங்களுக்குமே அது ஒரு புது விதமான எக்ஸ்பிரியன்ஸ் நல்ல ஒரு இதுவாயிருந்துச்சி ஃபுல்லாவே அது ஒரு புது விதமான இதுவாயிருந்துச்சி நாங்கள் அங்கே போய்ட்டு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு போல் வந்துட்டு கேக் கட் பண்ணோம் கேக் கட் பண்ணிகிட்டு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தோம் கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் செவென் ஓ கிளாக் ஏழுமணிக்கு மேல் எல்லாருக்கும் நைட் டின்னர் சாப்பாடு நைட் சாப்பாடு கொடுத்தோம் எல்லாருக்கும் நாங்கள் நைட் சாப்பிட்டு சாப்பாடு போட்டுகிட்டு பிளேட்டில் வச்சிகிட்டு கீழே வச்சிகிட்டு உக்காந்திட்டு அந்த பசங்க எல்லாருமே ப்ரே பண்ணாங்க ப்ரே பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க தட்டை அவங்கவுங்களே வாஷ் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் அவங்க போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போனாங்க நாங்கள் அப்போ தான் முடிவு பண்ணோம் அவங்கள மாதிரியே நம்மளும் நாங்களும் சாப்பிடுறத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடனும் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுனும் அப்படினு நாங்களும் முடிவு பண்ணிட்டு தான் ப்ரே பண்ண ஆரமிச்சோம் நாங்களும் அப்படி ஆரமிச்சிருக்கோம் மத்தவங்களை சந்தோஷப் படுத்தி பார்க்குறதுல அது ஒரு இதுவாயிருந்துச்சி எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிரியன்ஸ்ஸா இருந்துச்சி